நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க கிராமத்தில் ஏன் வந்து இருக்கணுன்னு விரும்புகிறாங்கன்னா நகர்ப்புறத்தில் வந்து இந்த வண்டிங்க சவுண்டு பொல்யூஷன் ஜாஸ்தி ஒரு நாய்ஸ் வந்து அதிகமாவே இருக்கும் வீட்டில் இருந்தாலுமே கூட நம்மளுக்கு வந்து நிம்மதியாக இருக்கற முடியாது சத்தம் இல்லாமல் சத்தம் அப்புறம் வண்டிங்க சத்தம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே கிராமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னால் நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த க்ளைமேட்டும் நல்லா இருக்கும் அந்த காலையில் விடியும் பொழுது அந்த கோழி கூவுகிற சத்தம் அந்த ஆட்டுக்குட்டி கத்துகிற சத்தம் இதை கேட்டு தான் நம்ம எழுந்திருக்கும் போது ரொம்ப ரம்மியமான சூழல் இருக்கும் அப்புறம் வயல்வெளிலாம் பார்த்தீங்கன்னா எப்போவும் பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருக்கும் கிராமத்தில் வீடுங்களும் அவ்வளோ அழகாக காலையில் எழுந்து வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டு அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதை வந்து நம்ம நகர்ப்புறத்தில் உணர முடியாது அந்த ஒரு உணர்ச்சி எல்லாம் நம்மளுக்கு இருக்காது கிராமத்துக்கு வந்தால் நம்ம வந்து கிராமத்துலே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு ஆசை நம்மளுக்கு வந்துரும் ஆடு மாடு அதோடய சத்தங்கள் பயிர் வைக்கிறது அதாவது ஏர் ஓட்டுறது அதெல்லாம் வந்து நம்ம இங்கே தான் நல்லா இருக்குது ப ஆ ஏரி குளங்கள் அதெல்லாம் இங்கே தான் இருக்குது நம்ம நீச்சல் ஆடணும் நீச்சல் அடிக்கணுன்னாலும் நம்ம அடிக்கலாம் ஆனால் நகர்ப்புறத்தில் பாத்ரூமில் அந்த நாலு சுவுத்துக்குள்ள தான் நம்ம குளிக்க முடியும் சிக்கனமாக தண்ணி யூஸ் பண்ணணும் இங்கே கிராமத்துலேனா அந்த மாதிரி கிடையாது அப்புறம் மரம் மரம் மட்டைகள் மரங்களெலாம் நிறையா இருக்கும் அதில் வந்து ஊஞ்சல் கட்டி ஆடுறது அந்த மாதிரி வேலைலாம் கிராமத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணலாம் ஒரு சனி ஞாயிறு லீவுனாலே எதுக்கு ஜனங்க வந்து கிர நகரில் நகரத்தில் வசிச்சாலும் கிராமத்தை தேடி தான் வராங்க பஸ்ஸுங்க கூட கிடைக்கமாட்டேங்குது நம்ம கிராமத்துக்கு வரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு ஒருநாள் லீவுனாலே ஜனங்க அந்த சொந்த ஊரை தேடி தான் வராங்கள் கிராமம்னாலே அவ்வளோ நல்லா அமைதியாக ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு காற்று நல்ல காற்று ஆக்ஸிஜனை சுவா நல்ல ஆக்ஸிஜனை சுவாசிக்கிறது அதெல்லாம் கிராமத்தை தவிர நகரத்தில் என்றைக்குமே வராது சொந்த ஊர் ரிலேஷன் யாராவது ஊருக்கு வந்தாலும் நகரத்துக்கு வந்தாலும் அங்கே வந்து எங்களுக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்குது நாலு சுவுத்துக்குள்ளயே இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரீயாக போக முடியல வர முடியல கிராமத்தில் எல்லாம் சொந்தக்காரவங்களா இருப்பாங்கள் ஒரு வீடு இல்லைனாலும் இன்னொரு வீட்டில் உட்காந்து பேசுவாங்க ஃப்ரீயாக அவங்களோட இதை ஷேர் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை லாம் கிராமத்தில் தான் வரும் நகரத்தில் வந்து எப்படி தான் இதுனாலும் ஃப்ரீயாக பேசமாட்டாங்க அவங்க வேலை என்னவோ பார்ப்பாங்க வீட்டை பூட்டின்னு அவங்க வேலைக்கு போ ஒரு எழுந்திரமனமா மயமான வாழ்க்கை தான் கிராமம் நகரத்தில் இருக்குது கிராமத்தில் அப்படி கிடையாது எல்லாம் வயலுக்கு வேலைக்கு போனாலும் காலையில் போயிட்டு சாய்ந்திரமா வந்தாலும் கூட எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்ல படியாக சொந்தம் பந்தம்னு ஒரு அன்பாக ஆசையாக இருப்பாங்க அதெலாம் கிராமத்தில் தான் கிடைக்குமே தவிர நகரத்தில் சுத்தமாக கிடைக்காது அந்த ஒரு இதெலாம் அப்புறம் இந்த ஆ ஆடு மாடு கோழி சத்தம் அந்த அந்த மாதிரி ஒரு சத்தம் இந்த தைல மரம் சவுக்கு மரம் அந்த மாதிரி ஒரு ஓங்கி வளர்ந்த மரத்தலாம் வந்து நம்ம கிராமத்தில் தான் பார்க்க முடியும் பெரிய பெரிய மர மட்டைகளெலாம் நகரத்தில் அங்கே வீடுங்க கட்டவே இடம் இல்லை எங்கேருந்து மரத்தை வைக்க பார்க்க முடியும் நம்ம கிராமத்தில் தான் அதெலாம் ரொம்ப நல்லா கிடைக்கும் அதனால தான் நம்ம நாங்கள் கிராமத்தில் நகரத்துலேயே இருந்தாலும் கிராமத்துக்கு வந்து இருக்கணும் தான் ரொம்ப ஆசைப்படுறோம் அது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு